நான் ஒரு ஷூ ஆட்ரு பண்ணிணேன் இது வந்து வந்து ஃப்ளிப்கார்டில் தான் ஆட்ரு பண்ணிணேன் அப்புறமா மீஸோ பார்த்தேன் சரி இதில் எப்படி தான் இருக்குது பார்க்கலாமே ஆட்ரு பண்ணி அப்படீன்னு சொல்லிவிட்டு அந்த ஷூவை பார்த்ததும் எனக்கு அது கலரு டிசைன்னு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துது என் பையனுக்கு தான் ஆட்ரு பண்ணிணேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நல்லாயிருக்காது நீ ஆட்ரு பண்ணாதே ஆன்லைன்லெலாம் ஆட்ரு பண்ணிணாக்க அது நல்லாயிருக்காது அப்புறோம் காசு தான் வேஸ்ட் ஆகும் நீ ஏன் காசை வேஸ்ட்டு பண்ணுற அப்படீன்னு சொல்லி திட்டினாங்க எல்லோருமே சரி எப்படி தான் இருக்குது பார்ப்போமே அப்படீன்னு சொல்லிவிட்டு தான் ஆட்ரு பண்ணிணேன் வந்தது ஆனால் பார்த்தா நல்லாருந்துச்சு நான் எதிர்பார்த்தத விட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த கலரு டிசைன்னு எங்கேயுமே ஒரு டேமேஜூ கூட இல்லை நல்லாவே இருந்தது என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிது நல்லாயிருக்குது மா மறுபடியும் எது ஆட்ரு பண்ணிணாலும் இதிலே பண்ணிக்கிலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் ரொம்பவே நல்லாயிருக்கு சரி பார்க்கலாம் இது நல்லாயிருக்கு இனிமே இதிலே பண்ணிக்கலாம் அப்படீன்னு சொல்லிட்டு என் பையனும் அதே தான் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கு உனக்கும் எதனா தேவையாக இருந்தால் அதில் நீ ஆட்ரு பண்ணு நல்லாயிருக்கும் அப்படீன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொன்னேன்